எங்க மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான வழிபாட்டு தலம்னு பார்த்தா பண்ணாரி அம்மன் கோயில் பாரியூர் அம்மன் கோயில் இதுமாதிரி இன்னும் சிலதெல்லாம் இருக்குது ஈரோட்டில் நட்டாத்து ஈஸ்வரர்ன்னு ஒன்று இருக்குது அப்புறம் இதில் வந்து தென் திருப்பதின்னு ஒன்று இருக்குது இதில் திருப்பூரில் ஒரு பழமையான ஒரு பெருமாள் கோயில் இருக்குது மொண்டிபாளையம் பெருமாள் கோயில் இருக்குது இந்த வடவள்ளியில் பார்த்திங்கன்னா சர்ச் ஒன்று அருமையான சர்ச் ஒன்று இருக்குது இங்கேயிருந்து நம்ப கோபிலையும் மசூதி ஒன்று முக்கியமான மசூதி ஒன்று இருக்குது இது மாதிரி கோபிலையும் நிறையா சர்ச்களாம் இருக்குது எங்க வீட்டு பக்கத்தில் சர்ச் இருக்குது இங்கே நிறைய ஒரு வீதிக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் முக்கியமே எல்லாரும் விநாயகர் கோவிலுக்கு போகிறத்துக்கு விருப்பப்படுவாங்க அங்கே போகாமல் ரெண்டாவது ஒவ்வொரு ஊரிலயும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர் அந்தளவுக்கு பகுதிகள்லையும் அம்மன் திருவிழா நடக்கும் பங்குனியிலேருந்து சித்திரை வரைக்கும் லைனாக நடக்கும் அதிலையும் அந்த பண்ணாரி அம்மன் கோயில் திருவிழானா ரொம்ப பிரசித்தமானது இந்த கர்நாடகா கேரளா ஆட்ரலேர்ந்தெல்லாம் நிறைய வருவாங்க இங்கே எங்கூரில் இருக்கக்கூடிய பாரியூர் அம்மன் கோயில் திருவிழா ரொம்ப பிரசித்தமானது இதுமாதிரி அப்புறம் இந்த ஒரு திங்களூரில் ஒரு கோயில் இருக்குது சின்னாபுரம் கோயில் இருக்குது சின்னாப்புரத்துல இருக்கிற கோயில் ரொம்ப நல்லாயிருக்கு திங்களூர் சின்னாபுரம் ஈரோட்டில் ரொம்ப பிரசித்தமான கோவில் பெருமாள் கோயில் ஈஸ்வரன் கோவில் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது